எங்கள் பகுதியில் கொய்யாத் தோப்பு நிறையா உள்ளது இங்கே கிளிகள் நிறைய வரும் வந்து வந்து வந்து கொய்யாப் பழங்களை விரும்பி விரும்பி அது அது பிடிச்ச பழத்தோடு உட்காந்து உட்காந்து கொத்தி கொத்தி போகும் கொய்யா பழம் நிறைய சாப்பிடுங்க மயில் நிறையா வரும் மயில் வந்து பார்த்திங்கனா நெல் வயல் வெளியிலல்லாம் பார்த்திங்கனா வயலில் இருக்கிற கழனிகள்லாம் வந்து உருவி உருவி நெல் வந்து சாப்பிட்னு கிடக்கும் சிட்டுக் குருவி பாக்கணும் பறந்து பறந்து நிறையா வரும் சிட்டுக் குருவிங்க வந்து உட்காந்து கி கி னு கத்தின்னு கிடக்குங்க தூக்களாங்குருவி நிறையா வரும் காகங்கள் நிறையா வரும் மரம் இருக்குது புளியமரம் நிறையா இருக்குறதுனால் கூண்டு கட்டினு மரங்கள் நிறையா இருக்கும் இதல்லாம் பார்த்திங்கனா ஒவ்வொரு பறவைகள் நிறைய பறவைகள் இந்த ஏன் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் பகுதியில் நிறைய மரங்கள் நெல் வயல் கொய்யாத் தோப்பு பறவைகள் நிறைய இருக்கிற காரணத்துனால் நிறைய பறவை சின்னச் சின்னக் குருவி சிட்டுக் குருவி போன்ற குருவியெல்லாம் மரங்கொத்தியலாம் கூட நிறைய வரும் மரங்கொத்தி வந்து லொட்டு லொட்டு லொட்டுனு கொத்தினு கிடக்கும் அது என்னனு பார்த்திங்கன்னா உற்று பார்க்கும்போது மரத்தை கொத்தி கொத்தி அது ஆழப்படுத்திட்டு கிடக்கும் அப்படி பார்க்கும்போது நிறையா பறவைகள் நிறைய வந்து எல்லாம் அந்த பழங்கள்லாம் கொய்யாப் பழமோ பலாமரம் இருக்குது பலாம்பழம் போன்ற பழங்கலாம் நிறையா சாப்பிட்டுனு கிடக்கும்